நான் சுதா பேசுகிறேங்க முனியாண்டி விலாஸில் ஹோட்டல் நாங்கள் வந்து ஆர்டர் சாப்பாடு ஆர்டர் பண்ணிருந்தோம் அதில் என்னென்ன பண்ணிருந்தோன்னா பிரியாணி ரெண்டு மட்டன் பிரியாணி ஒன்று சப்பாத்தி ஏழு நூடுல்ஸு ரெண்டு தந்துாரி ரெண்டு சில்லி சில்லி சிக்கன் மூணு பண்ணிருந்தோம் அதில் வந்து இப்போ எங்களுக்கு ரெண்டு நாங்கள் வந்து ரெண்டு டிஸ்ஸு அதில் வந்து தேவ இல்லைன்னு கேன்சல் பண்ணுறோம் அது என்னென்னா சில்லி சிக்கனும் சப்பாத்தி நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் ஓடிபி நம்பர் வந்து முப்பதி மூணு நாற்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு கேன்சல் பண்ணி எங்களுக்கு மீதி இருக்கிறத கொடுங்கள் சார்